நாங்கள் இருக்குறது சின்ன ஊர் அங்கே பஸ் வசதி கம்மியாகதான் இருக்கும் ஒருமணி நேரத்துக்கு ஒரு சில நேரங்களில் ரெண்டுமன் நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரமாரி வரும் சாலை வசதியும் சரி இல்லாமல் இருக்கு மழை பேஞ்சிது இதாக ஆயிடிச்சுனா குண்டும் குழியுமாக இருந்துகிட்டு சாலை போக்குவரத்து ரொம்ப இதாக இருக்கும் டூவீலரில் போகணும்னா கூட ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி பார்த்து போகறா மாதிரி இருக்கும் இல்லைன்னா பெரிய பெரிய பள்ளம்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாரி இருக்கும்போது ஒரு ஒரு சாலையில் பெரும் பள்ளத்தில் தண்ணி நிற்கிறதுனால தெரியாமல் அந்த வண்டியில வந்து தடுமாறி உயிர் தப்பிச்சு வந்த மாதிரி வந்தோம் அது பெரிய இதாக இருக்கு அது தான் ஒரு சவாலாக இருந்துது அதன் பிறகு நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லி சாலைகளை சரி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே கொஞ்சம் கொஞ்சம் செய்யவும் திரும்ப அடுத்த மழை வரும்போது வீணாயிடுது இப்படியே இருக்கு எங்கள் ஊர் சாலை